ஆ வாங்க சொல்லுங்கள்மா என்ன பழமா வேணும் ஆப்பிள் இருக்கு ஆரேஞ் இருக்கு அன்னாசி இருக்கு திராட்சை இருக்கு ஆ சப்போட்டா இருக்குமா எத்தனை கிலோ வேணும் கிலோ ஐம்பதுருவாமா சப்போட்டா ஆ ஆப்பிள் நூற்றி இருபதுருவா கிலோ வேறு ஆரேஞ் வந்து எண்பதுரூவாமா ஆ இல்லைமா இன்றைய ரேட்டு இதாமா போயிட் இருக்கு இல்லை பக்கத்து தெரியுதுமா இல்லைமா வேணா பக்கத்து கடையில வேணா விசாரிச்சு பாருங்கள் எல்லா கடையோட நம்ம கடையில கம்மியாகதான் இருக்கும் இன்றைய ரேட் அப்படி ஏறிடுச்சு சரி சரி சொல்லுங்கள்ம்மா உங்களுக்கு என்னென்ன வேணுன்னு சொல்லுங்கள் நான் கம்மி பண்ணி தரோம் ஆரேஞ் ஆப்பிள் மட்டும்தான்மா சரிமா எத்தனை எத்தனை கிலோமா வேணும் ஆப்பிளில் ஒரு கிலோ வேறு ஆரேஞ் ரெண்டு கிலோவா ஆப்பிள் ஒரு கிலோ ஒரு கிலோ நூற்றி எண்பது இது காஷ்மீர் ஆப்பிள் உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு காஷ்மீர் ஆப்பிள் இருக்கு சாதா ஆப்பிள் நாட்டு ஆப்பிள் இருக்கு இல்லை காஷ்மீர் ஆப்பிள் சில பேர் விரும்புவாங்க சில பேர் இந்த ஆப்பிள் விரும்புவாங்க நார்மல் ஆப்பிள் ஆமாம் அதுலயுமே இல்லை இப்போ நார்மல் ஆப்பிளே சைஸ் சின்னதாக இருக்கும் ஆனால் அது நல்லா இருக்கும் அந்த ஆப்பிள் எடுத்துக்கிறீங்களா ஆ சரி அதில் எத்தனை கிலோமா வேணும் ஒரு கிலோவா சரிமா நூற்றி இருபது ஆரேஞ்சில ரெண்டு கிலோவாமா சரி ஆரேஞ் எண்பதுருவா அருபதுருவாயாமா சரி போட்டுக்கலாம் சொல்லுங்கள்மா ஆ சரி சரி வேறு ரெண்டுத்தையும் ஒரே பையில போட்றவா இல்லை தனி தனியாக போடவாமா சரி ஆப்பிள் ஒரு கிலோ சாத்துக்குடி ரெண்டு கிலோ ஆரேஞ்சாமா சரிமா ஆரேஞ் ரெண்டு சரி ஆ பண்ணி தருவோமா பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆ பண்ணிகிட்டுதான்மா இருக்கோம் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போ ஆர்ட்ரு வேணும் ஆ சரி நமக்கு என்ன ஊர்மா ஆ சரி சரி சரி பண்ணி தரலாமா சரி என்ன இல்லை நம்ப டெலிவரியும் பண்ணுறோம் நீங்கள் வந்து வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிக்லாம் உங்கள் வசதி எப்படி இருக்கோ அதை பார்த்து சொல்லுங்கள் ஆ சரிமா என்னென்ன பழம் வேணுன்ட்டு ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே சொல்லி விடுங்க அப்போதான் நாங்கள் ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும் ஆ சரிமா ஆ சரி சரிமா பண்ணி தரலாம் எப்படி பழலாம் ஃப்ரெஷாக எடுத்துகிட்டு போகற மாதிரி தனி தனியாக பேக் பண்ணுமா இல்லை ஒரேடியாக பேக் பண்ணி இல்லை இல்லை ஆர்ட்ருக்கு கேட்குறன்மா எப்படி வச்சு கொடுக்குறதுக்காமா ஆ சரி சரிமா பண்ணி கொடுத்தட்லாம் சரி நீங்கள் எப்போனு சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி தரோம் ரேட்டும் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சன இல்லை இதுமாதிரி ஆ ஆர்ட்ரு இருந்தாலும் நிறைய ஆர்ட்ரு சொல்லுங்கள் பண்ணி தரலாம் வர வர கம்மி பண்ணி தான் ஆ சேரி ரேட்டு வந்து அன்னைய ரேட்டு எவ்வளோ இருக்கோ அதோட டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் நம்ப இன்னிய ரேட்டு எப்பட்ருக்குனு சொல்ல முடியாது அன்னக்கு ரேட்டு அதிகமாக இருக்கலாம் இதோட கம்மியாக கூட இருக்கலாம் ஆ அதான் சரி ஓகே நம்ப எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கி கம்மி பண்ணி கொடுத்தட்றோம் ஒன்றும் பிரச்சன இல்லை ஆ சரி ஆ சரி ரெண்டு இது மட்டும் போதுமா இல்லை வேறு எதாவது பழம் வாங்கிறீங்களா திராட்சை திராட்ச எல்லாம் கம்மியாகதான் இருக்கும் ரேட்டு திராட்சை எடுத்துக்கிறீங்களா ஆ சரி ஓகே இது மட்டும் போதுங்களாமா சரி மொத்தம் நூற்றி நாற்பது மொத்தம் இரநூறுவா ஆயிடுச்சுமா ஆ ஆ சரி பண்ணி கொடுங்க அங்கே ஸ்கேனர் இருக்கு அதை எடுத்து பண்ணி கொடுங்க ஆ சரி ஓகேமா என்ன சரிங்க ஆர்டர் நெக்ஸ்ட் டைம் ஆர்ட்ரு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்மா ஆ சரி ஓகேங்கமா சரி வாங்க ஆ சரி